நான் வந்து ஒரு தொழில் பண்ணுறேன் ஒரு சின்ன தொழில் தான் அந்த தொழிலை வந்து எதுக்காக நான் பண்ணுறேன்னா என்னோட அத்தியாவசியப் பொருளாதார தேவைக்காக நான் அதை பண்ணுறேன் என்ன தேவை அப்படி எனக்கு இருக்குன்னா அந்த தேவைக்காக தான் அந்த தொழிலை நான் பண்ணுறேன் அந்த தொழில் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டீக்கடை ஒன்று வச்சுருக்கேன் கூட ஒரு மளிகைக் கட ஒன்று சின்னதாக வச்சுருக்கேன் மளிகைக் கடைல எனக்கு என்னன்ன பொருள்லாம் நான் வச்சுருக்கேன்னா சின்னப் பசங்களுக்கு சாக்லெட்டு முட்டாயி அந்த இது வச்சுருக்கேன் அப்புறம் பெரியவங்களுக்கு சமைக்கத் தேவையான பொருள் அப்புறம் அரிசி வெங்காயம் தக்காளி ஃபிரிட்ஜ் ஜூஸு எல்லாமே வச்சுருக்கேன் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு ரெ ஒரு ஆயிரத்து ஐந்நூறுரூபா ரெண்டாயிர்ரூபாவில இருந்து எனக்கு லாபம் வருது நல்ல விஷியம்தான் அடுத்து இந்த டீக்கடைல பார்த்தோன்னா டீயி காபி லெமன் டீ பூஸ்ட்டு ஹார்லிக்ஸு அப்புறம் கொஞ்சம் தம் அது சிகிரெட்ஸு அதை எல்லாமே வச்சிருக்கேன் ஸோ இது நான் க எதுக்காக இது ரெண்டுத்தியும் வச்சிருக்கேன்னா குடும்பங்களுக் குடும்பங் குடும்பத்தில் இருக்க லேடீஸும் எங்ககிட்ட வரணும் குழந்தைங்களும் எங்ககிட்ட வரணும் வ வயிசானவங்களும் எங்ககிட்ட வரணும் இளைஞர்களும் வரணுன்னு சொல்லுறதுக்காக மொத்த எல்லா ஊரில் இருக்க எல்லாரையும் கவர் பண்ணுறதுக்காக இந்த ரெண்டு கடை வச்சாலே போதும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய குறிப்பு என்னன்னா நீங்களும் ஒரு சின்ன தொழில் எதாவது வணிகம் அந்த மாரி தொடங்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷியத்தை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு டீக்கடை வைங்க ஒரு மளிகைக் கட வைங்க இதுவே போதும் உங்களுக்கு அத்தியாவசிய வாழ்க்கையில் நீங்கள் பணக்காரங்களாக கூட ஆகலாம் பணக்காரங்களாக ஆகணுன்னா நம்ப வாழ்க்கை அத்தியாவசிய வாழ்க்கையை சமாளிக்கிறதுக்கான ஒரு தொழிலாக இது அமையும் நல்ல விஷயம் என்னன்னா இதில் எந்தவிதமான நம்பளுக்கு லாஸ்ஸும் இருக்காது அப்படி இருந்தாலும் அது அன்னிக்கு மட்டும்தான் இருக்கும் மறுநாள் இருக்காது ஏன்னா மறுநாள் நல்ல வசூல்லே மூடும் சில டைம் நல்லா ஓடாது சில டைம் நல்லா ஓடும் சில டைம் ஓஹோன்னு ஓடும் அப்போ பார்க்கும் போது அதற்கான அந்த காசை வந்து நம்ப பங்கு பிரிச்சிக்க வேண்டியதுதான் வாழ்க்கையில் முன்னேறணுன்னா எல்லாருமே அந்தந்த அந்தந்த கட்டத்தில் ஒரு தொழிலை செஞ்சு தான் ஆகணும் அது கல்யாணம் ஆகறதுக்கு முன்னாடியாக இருக்கலாம் கல்யாணத்துக்கு அப்பறமாக இருக்கலாம் ஆனால் ஒரு சிறு தொழில் செய்யறது நல்லது நல்லது நல்லது